மயிலத்துத்தூர் மாவட்டம் அதாவது மயிலத்துத்தூர் மாவட்டத்தில் என்னென்ன முக்கியத்துவம் அப்படின்னா அதிகமான முக்கியத்துவம் எதுன்னால் டெம்பிள்னு சொல்லலாம் அது வந்து புகார் நகரம்னு சொல்லலாம் அது சோழர்களினுடைய பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் சோழர்கள் வாழ்ந்த நினைவுச் சின்னம்னு சொல்லலாம் அந்த ஊரில் இருக்கற சிறப்ப சொல்லணுன்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அப்பர் சுந்தர் தேவாரர் அவங்களாம் எழுதுனது மாணிக்கவாசகர் அப்பர் சுந்தரர் அவங்கள் பிரசித்தி பெற்ற இடம்னு சொல்லலாம் அங்கே சிவபெருமானுடைய வழித்தடங்களுக்கான சிலைகள் அங்கே இருந்த சிவபெருமான் வந்து மாந்த மாத்தாண்டன காப்பாற்றி எமனை உதைத்த இடம் அங்கே கோவிலாக வந்து இருக்குது நிறைய பிரசித்தி பெத்த கோவில்கள் அதை சுற்றி இருக்குது அதை நம்ம ஊடகங்கள் மூலிமாவும் பார்க்கலாம் அங்கே மணி விழா சதய விழா பவள விழா அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள மா அந்த மாவட்டத்தில் உள்ள கோவில்களுக்கு எப்பொழுதும் நடத்தப்படும் அதனுடைய சிறப்பு வாய்ந்த அந்த கோவில்கள் இருக்கறதுனால் அங்கே மணி விழா ப ச பவள விழா சத விழா இதெல்லாம் வந்து அங்கே நடத்துகிறாங்க அதில் உள்ள கோவில்கள் அதனை சுற்றியுள்ள அந்த புகார் நகரினுடைய கடல்கள் இது எல்லாமே அங்கே ரொம்ப சிறப்பு பெற்றது அங்கே உள்ள அந்த லைட்ஹவுஸ் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதில் வந்து அப்பர் சுந்தரர் தேவாரர் சுந்தரர் தேவாரர் மூணு பேருமே வந்து சேர்ந்து இயற்றிய நூல்கள் எல்லாம் அங்கே இருக்குது அவங்களுடைய வழித்தடங்களாக அந்த இடம் வந்து இருக்குது அது மட்டும் அல்லாமல் அந்த நாட்டுக்குரிய சுவாரஸ்ய விஷயங்கள் நிறைய இருக்குது அதை சுற்றி வெறும் கோவில்களாவே இருக்குது சுற்றுலாத்தலங்கள் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஒரு மாதம் காலம் வந்து அங்கேயே நம்ம தங்கி இருந்து நிறைய விஷயங்கள வந்து தெரிஞ்சிக்கலாம் அது வந்து முக்கியமான ஒரு ஊர்னு கூட சொல்லலாம் அந்த முக்கியமான ஊருக்கு நம்ம ஃபேமிலியோடு போய் பார்க்கணும் அப்படின்னா ஒரு மாத காலங்கூட பற்றாதுன்னு தான் சொல்லலாம் ஏன்னா அங்கே பிரசித்தி பெத்த தலங்கள் வந்து நிறைய இருக்குது அந்த ஊ அந்த மாவட்டத்தில் உள்ள கோ கோவில்களினுடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்கணும் அப்படினாலே எப்படியும் ஒரு பதினைந்து இருபது நாட்கள் போல ஆகும் முக்கியமான ஒரு தலம் அப்படின்னா அதுதான் நம்ம சொல்லலாம் அதனுடைய சிறப்புகளை நம்ம சொல்லணுன்னால் நிறைய விஷயங்கள் இருக்குது உள்ளூர் செய்தி அப்படின்னு சொல்லிப் பார்த்தோன்னா நம்ம சிறு விழாக்கள் வந்து நடைபெற்றால் கூட அது வந்து பிரசித்தி பெத்த கோவில் என்பதுனால் கூட்டங்கள் நிறைய வரும் அந்த தகவல்கள் டெய்லி தினசரி செய்தித்தாளில் நம்ம வந்து படிக்கலாம் அந்த இதில் நம்ம வந்து கவனம் செலுத்தக்கூடியது அப்படின்னு சொன்னோம்னால் அது அரசு வந்து ரொம்ப சிறப்பாகவே அந்த கோயில்கள் எல்லாத்தையும் பிரசித்தி பெற்றுதான் வருது சேரக்கூடிய கூட்டங்களை சமாளிக்கிறதுக்கு தான் வந்து ஆட்கள் வந்து காவல்துறை இந்தமாதிரி உதவி தேவைப்படுமே ஒழிய மற்றபடி அந்த மாவட்டங்கிறது மிக மிக மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு மாவட்டமாக இன்று வரை வந்து அனைவராலும் போற்றக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அந்த ஊரில் உள்ள சிறப்புகள் அந்த தண்ணீர்தான் டெல்டா மாவட்டம் டெல்டா ட மாவட்டம் சோழர்கள் வாழ்ந்த சிறப்பு அப்படிங்கும் பொழுது அது ஒரு ஒரு மாதக் கால சுற்றுலாவுக்கான ஒரு பயணமான முக்கியமான ஒரு ஊர் கோவில்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு ஊர் அங்கே போனோம் அப்படின்னா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது வாங்க நம்மளும் சென்று பார்த்து அதனுடைய சிறப்புகளை நாமும் தெரிஞ்சிக்கலாம் மற்றவங்களுக்கும் தெரிவிக்கலாம்